விலங்குகள் அப்படின்னு பார்த்துட்டா ஆடு மாடு கோழி நாய் இதெல்லாம் வந்து கூடவே இருக்கிற ஒரு உறவு மாதிரி தான் அது வந்து பேர் சொல்லி நம்பளை பார்த்தாவே அது பாசம்மாக இருக்கும் பேர் சொல்லி கூப்பிடா அது டப்புன்னு நம்பளை வந்துரும் எங்கேயாச்சிம் வேறு பக்கம் தூரமாக போயிவிட்டு ஏய் இங்கே வாடா அப்படின்னு சொன்னா அது ஈஸியாக ஒடியாந்து விடும் நம்மளை தேடிகிட்டு வந்துரும் அப்புறம் அதுக்கு பெயர் வைக்குறேன்னு எல்லாருமே எல்லாத்துக்குமே ஒரு செல்லப் பெயர் வச்சு குழைந்தைகளுக்கு வந்து வைக்கற மாதிரி கருவாயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி நாய்க்கு கருவாயன் அப்படின்னு எல்லாம் பேர் வச்சு கூப்பிடுவோம் மணி ஜிம்மி டாக்கி அப்படின்னு மாட்டுக்கும் ஏதோ ஒரு பேர் வச்சு கூப்பிடுவோம் அதனால் கால்நடைகளாக இருந்தாலும் உறவு முறையில தான் அழைப்பமோ ஒழிய அது உறவு முறையில தான் அழைப்போம்